எனக்கு வந்து எழுத்துங்கறது ஒரு பொழுதுபோக்கு எழுத்து ஏன் பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னால் மொழிப்பற்று அந்த மொழிபற்றோடு எனக்கு வந்து எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மதிருப்தி கிடைக்கிது இன்னோன்று நம்பளோடைய எழுத்தானது மற்றவங்க படிக்கும்போது அதை அவங்க வந்து வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம சில செய்திகளை இந்த சமுதாயத்துக்கு வந்து கடத்துகிறோம் இல்லை ஓரிரு நபர்களுக்கு வந்து அதை கடத்துகிறோம் அப்படிங்கம்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி நான் செய்ய கூடிய பணி வந்து ஒரு ஆசிரிய பணி ஆசிரிய பணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலான நேரங்களில் வாசிக்கிறோம் அதாவது படிக்கிறோம் எதை படிக்கிறோம்னு பார்த்திங்கன்னா புத்தகங்கள் பாட சம்மந்தமான புத்தகங்களை படிக்கிறோம் உலக அறிவை பெறக்கூடிய வகையில் நம்ம இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கிறோம் அதேமாதிரி மாணவர்கள் தரக்கூடிய விடைகளை வந்து படிக்கிறோம் சில பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய விடைகளே வந்து ரொம்ப அருமையானதாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எழுத்துங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கறத நான் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன் நான் சின்ன வயதுல இருந்தே கட்டுரைகள் எழுதுறதிலையும் என்னோட தமிழ் உரைநடை வந்து நான் எழுதுறதிலையும் ஒரு செய்யுளை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய விளக்கத்தை எழுதுறதுலையும் நான் வந்து சின்ன வயதுலருந்தே சிறந்து விளங்கியிருக்கேன்தான் சொல்லணும் அதேமாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த தமிழாசிரியர்களும் இதுக்கு ஒரு காரணம் தமிழாசிரியர்கள் சொல்லி கொடுக்கும்போது தமிழை ஒரு பாடமாக மட்டும் சொல்லி கொடுக்காமா நம்மளுடைய அந்த பாடங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து வாழ்க்கையோடு இணச்சு இணச்சு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து நாம் வந்து பார்க்குறதுக்காக மட்டும் இல்லை புரிஞ்சுக்காகறது மட்டும் இல்லை இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு செலுத்த வேண்டிய கட்டாயத்திலையும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனுடைய தொடர்ச்சியைதான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் அப்படியே வந்து குட்டி குட்டி கவிதைகள் என்னுடைய நண்பர்களுடைய பிறந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னாக்க வாழ்த்து கவிதைகள் வாழ்த்து அட்டைகளை தயாரிச்சு அதில் எழுதக்கூடிய வரிகள் இதெல்லாம் நானே வந்து செய்வேன் அப்போ எனக்கு எழுதறதுங்கறது ரொம்ப பிடுச்சிருந்தது நல்லா வந்ததும் கூட அதே மாதிரி சில விஷயங்களை வந்து முகநூல் மாதிரியான பக்கங்களில் வலைத்தளங்களில் எழுதி அதை வந்து பதிவு பதிவு பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கிது இதை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் பரவாயில்லை நம்ம எண்ணங்களை வெளியிட்டிருக்கோம் பரவாயில்லை அப்படின்ட்டி அதேமாதிரி எழுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்வதும் அதை வந்து கொஞ்சம் வாக்குவாதத்தை வந்து எடுத்து வைக்கிற மாதிரியான விவாதங்களை எடுத்து வைக்கிற மாதிரியான விஷயங்களை எழுதும்போது இன்னும் வந்து அந்த பணி வந்து சிறப்பாக இருக்குதுன்னு நான் வந்து நினக்கிறேன் வீட்டில் எப்போயும் உட்காந்து எழுதறதுக்கு வந்து நான் இரவு நேரங்களை முக்கியமாக அமைச்சுக்கிறேன் இரவு அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உட்காந்து நான் எழுதுகிறேன் அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ வந்து ஒரு ரொம்ப வந்து சத்தமாக இருக்கிற இடத்துல எங்க எழுத முடியாதான்னு கிடையவே கிடையாது எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் எனக்கு வந்து எந்த இடத்துல உட்காந்தாலும் அந்த எழுத கூடிய மனப்பாங்கு வந்து வருது இது வந்து இயற்கை கொடுத்த ஒரு வரம்ன்னுதான் நம்ம சொல்லணும் இது எனக்கு பிடித்தும் இருக்குது